நான் அதை யார்கிட்டையும் கற்று கற்றுக்கல கற்றுக்கவும் விரும்பலை நீச்சல் அடிக்கிறது வந்து இப்போது அது இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு போரிங்காக இருக்குது வயதாயிடுச்சு நம்ம வந்து பொறுப்புகள் இருக்கிறதால நான் வந்து இந்த மாதிரி அந்த விளையாட்டு இதுலெல்லாம் ஈடுபடுறதில்ல அது எனக்கு பிடிக்கவும் கற்றுக்குறதுன்னா நான் கற்றுப்பேன் ஒரு கொஞ்சம் நாளில் கற்றுக்க முயற்சிக்கிறேன் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த நீச்சல் நுணுக்கங்களை நுட்பங்களை வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்க வந்து வாய்ப்பு கிடச்சா கற்றுக்க விரும்புகிறேன் ஓகே